பங்குசந்தையை பற்றி எனக்கு அதிகமான விவரம் தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பங்குசந்தையில் ஒரு லாபமோ நஷ்டமோ வருதுனால் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அதை எப்படி தாண்டி வரோங்கிறது முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி இப்போ பங்குசந்தையில் ஒரு லாபம் போடுறோன்னா அதை பற்றி முழு விவரமும் அறிஞ்சதுக்கப்புறந்தான் நம்ம அந்த பங்குச்சந்தைக்குள்ளேயே போகணும் முழு விவரம் தெரியாமல் மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு போனோன்னால் கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் வரும் அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் ஆர்ட்ஸ் இந்தியாவில் வந்திருக்கறது பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய்தான் இந்த பங்குச்சந்தையை பற்றின நிலவரம் தெரியும் அதுவும் ஒரு நாளைக்கு ஒருக்கா போக முடியும் இதில் ஒரு சில டைம் போக கூட முடியாது இப்போ டிஜிட்டல் ஆப்ஸ் வந்தன்காட்டி வீட்டில் இருந்துகிட்டே நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம் நம்ம எப்போ பார்க்கணுன்னு நினக்கிறோமோ அப்போவே எப்போது உயர்வு வருது எப்போது இறக்கம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்